திருச்சியைப் பொறுத்த வரைக்கும் பயிர்கள் பார்த்தீங்கன்னா விவசாயன்னு பார்த்தீங்கன்னா நெல் தாங்க நெல் நெல் உளுந்து இந்த மானாவாரி பயிரும் போடுவாங்கள் அப்பறம் இந்த நெல் அதிகமாக மகசூல் பண்ணுவாங்கள் அந்த மாரி ஒரு சில பயிர் வந்து மாங்கன்று போடுவாங்கள் சௌக்கு அறுக்குவோம் இந்த மாதிரி விவசாயம் தான் அதிகமாக அங்கே இருக்கும் இப்போ வந்து விவசாயத்தையே அங்கே ஒன்றும் அதிகமாக பின்பற்றதில்லைங்க ஏதோ எங்கேயோ ஒரு ஒரு இடம் தான் இந்த விவசாயம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னால் எல்லாமே உழுது சீசன்க்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்கள் இப்போ கார்த்திகை மாசல்லாம் உளுந்து உளுந்து விளச்சி உளுந்து போடுவாங்கள் நெல் வந்து எப்பயும் போல் நடுறது தான் எல்லா பயிர்கள் நடுற மாதிரி நெல் நடுவாங்கள் அப்பறம் வந்து கால்நடையின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பன்றி எல்லாம் பொதுவாக இது எங்கள் கா வளர்க்கற மாதிரி தான் எல்லார் வீட்டிலையும் வளர்க்கற மாதிரி தான் அது மாதிரி செம்மறி ஆடும் வளர்க்கறாங்க ஒரு சில பேர் இப்போது வந்து இப்போ எருமை மாடுல்லாம் நல்லா வளத்து அதுவும் பால் கரக்குது நல்லா பால் கரந்து அதையும் ஸ்டோர்ல எடுத்துன்னு போய் கொடுத்து நல்லா சூப்பராக இது பண்ணிட்டிருக்காங்க அப்பறம் கொய்யாவும் ஒரு சில எல ஏரியாவில் விளயுதுங்க திருச்சியைப் பொறுத்த வரைக்கும் கொய்யாவும் ஒரு சைட்ல விளயுது இப்போ வந்து நீர் பாசனம் வந்து ரொம்ப தண்ணி வந்து அடி மட்டத்துக்கு போய்டுச்சிங்க இப்போ இந்த டால்மியா சிமெண்ட் கம்பெனி வந்ததால் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறதால தண்ணி கொஞ்சம் நீர் மட்டம் உள்ள போயிடுச்சு பாசனன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டேங்க் போட்டு அப்பறம் பொதுவாக ஏரிகள் இருக்குது ஏரியிலேருந்தும் தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக வச்சிருக்கவங்க ஸ் ஸ் ச ஓன்னாவே நீர் மோட்டருலாம் போட்டுக்கிறாங்க இப்போது இங்கே வந்து இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் இரநூறு அடியில் தண்ணி கிடைக்கிது மற்ற மாவட்டத்தில் கம்பேர் பண்ணக்குள்ள திருச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயிலன்ற மாதிரி தான் இருக்குது அதனால் திருச்சியில விவசாயம் வந்து இப்போ முதல்ல இருந்ததோட இப்போ கம்மி தான் அதுக்கு முன்னே வந்து எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பச்சை பசேல்னு நெல் கொய்யா மாமரம் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து எல்லாமே பார்த்தா இப்போ ஃப்ளாட்டாக தான் தெரியுதுங்க வெறும் கல்லாவே தெரியுது அங்கங்கே கல் போட்டு வித்துடுறாங்க விவசாயம் வந்து ரொம்ப கஸ்டமாக இருக்குது தொழில்நுட்பம்னால் தொழில்நுட்பம் எப்படி பார்த்துட்ருக்கோன்னா அதுக்கு முன்னே வந்து மாடு ஆடு மாடை வச்சு தான் விவசாயம் பண்ணோம் ஆடு வ மாடை வச்சு தான் ஏர் ஓட்டினாலும் அதுக்கு ஏத்தின்னு வந்து நெல் ஏத்திகிட்டு வந்தாலும் சேடை குழப்புறதா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் வந்து மாடு தான் வச்சு பண்ணோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன மிஷின் நிறையா வந்துடுச்சிங்க ஏர் ஓட்டுறதுக்கே கலப்பை வச்சு ட்ராக்ட்ரு அப்புறம் நெல் நடுறதுக்கு வந்து நெல் நடுற மிஷின்னு அப்பறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாத்து நடுறது பயிர் நடுறது இந்த மாதிரி வந்து நிறையா மிஷின் வந்ததால் மக்களுக்கு வேலையே கிடையாது களை வெட்டுறதுக்கு முத கொண்டும் மிஷின் வந்துடுச்சு இப்போது களை வெட்டுறதுக்காச்சும் மக்கள் வந்து விவசாயத்தை பார்த்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாவாச்சும் இருந்து பொழுதுபோக்காச்சும் இருந்து இப்போ வந்து மக்கள் வந்து வெளியிலே வர்ற மாட்டேறாங்க எல்லாருக்கும் சோம்பேறித் தனம் வந்துட்டு போயிடுச்சு மிஷின் வந்ததால் ரொம்ப ஆனால் மிசின் வந்து வந்ததால் ஒரு நன்மையும் இருக்குது நூறு ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்துவிட்டு போகுது மிஷின்னு கூலி கம்மியாக இருந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு சாத்தியப்படாதுங்க ஏன்னா மக்களுக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் விவசாயம் வந்து ரொம்ப குறஞ்சிட்டு வருது இன்னும் இருக்க இருக்க இருக்க விவசாயத்தை வந்து இன்னும் ஊக்குக்குப்படுத்துன்னா விவசாயிகளை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தணும் கவுர்மெண்ட்டு எந்த ஒரு சலுகையும் கிடையாது விவசாயி பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு ஏதாது சலுகைக் கொடுத்தா தான் விவசாய பொருட்கள் நல்ல நிலமைக்கு வித்தால் தான் விவசாயி வந்து விவசாயம் பண்ணுவாங்கள்